இப்போ இருக்கிற காலத்துலலாம் கணக்குனா ரொம்ப முக்கியங்க அதுவும் இப்போ ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் எல்லாரும் கணக்குனால் அழுகிறாங்க கணக்குனா முக்கியம் அது வாழ்வாதாரத்துக்கு கணக்குனா நம்ம வாழ வைக்க போது எப்புடினா நம்ம கடைக்கி போகணும் பால் வாங்கணுனாலும் கணக்கு தேவை எந்த ஜாமான் வாங்கினாலும் கணக்கு தேவை அது கணக்கு நம்ம ஸ்கூலில் ஈஸியாகவும் புரிஞ்சிகிற சப்ஜெக்ட்னா கணக்கு தான் கணக்கை எல்லா மாணவர்களும் ரொம்ப கஷ்டப்படுத்தி படிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க அது வந்து அது புரியலன்னு வீட்டுக்கு வந்து டியூஷன்னு ஒன்று அது ஒரு கொடுமைக்கி அனுப்பிவுடுறாங்க அந்த டியூஷனுக்கு கட்டுற பணத்தை ஸ்கூல்லே கட்டி இன்னும் நல்லா படிக்க வைங்கன்னு ஸ்கூலு சார் கிட்ட மேடத்துகிட்டலாம் சொன்னால் என்ன ஆகப்போது அதுக்கப்பறம் சயின்ஸுன்னு சயின்ஸ்சு சப்ஜெக்ட்டு அதில் வந்து ரெண்டாக பிரிச்சிருக்காங்க இயற்பியல் வேதியல்னு வேதியல் இயற்பியலாது ப்ராக்டிகலாக எதாது செஞ்சிட்டு போயிடலாம் அதுவும் வேதியல் இருக்கு பாருங்க அதுக்கு மூக்கால எல்லா பசங்களும் அழுகிறாங்க அந்த இது ஃபார்முலா போடு எல்லாம் போடு இதை போடு போடுன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க அதனால இயற்பியலும் ஈஸி தான் வேதியலும் ஈஸி தான் ரெண்டுத்தையும் நம்ம எல்லாரும் படிச்சால் எதாக இருந்தாலும் ஈஸி தான் இதுக்காக எல்லாரும் டியூஷன் போய் வேஸ்ட்டாக காஸலாம் இது பண்ணாதீங்க நல்லா படிங்க